குட் மார்னிங் சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் இங்கே அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டண்ட் பண்ணவே இல்லையே சார் இந்த தடவை சரிங்க சார் ஆமாம் சார் நல்லா படிக்கிறான் சார் அது எல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா படிக்கிறான் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அதை அட்டண்ட் பண்ணணும் அப்போ தான் ஸ்டூடண்ஸ்ஸோட ஃபீட்பேக் நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் அரேன்ஞ் பண்ணுறோம் சரிங்க சார் நீங்கள் இல்லைனா அவங்க அம்மாவையாவது வர சொல்லுங்கள் இல்லை உங்களால் முடிஞ்சா நீங்கள் வாங்க ம் சரிங்க சார் நல்ல பையன் சார் ஆ ஆமாம் சார் நல்லா படிக்கிறான் ஆ ஆ இருக்குது சார் காலையில் வந்து காலையில் நாங்கள் கராத்தே சொல்லித்தரோம் ஸ்கூல்லையே ஈவ்னிங்கில் வந்து சிலம்பம் சொல்லித்தரோம் நீங்கள் ரெண்டுலையும் வேணுனாலும் அவனை சேர்த்துவிடலாம் இல்லை எதுலையாவது ஒன்றுல வேணுனாலும் சேர்த்துவிட்லாம் அதுவும் சரிங்க சார் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எதுலையாவது சேர்த்து விடுங்கள் ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ம் நல்லது தான் சார் ம் ஆமாம் சார் சரிங்க சார் நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் மண்டே அன்னைக்கு கொஞ்சம் லீவ் போட்டுவிட்டு கொஞ்சம் நேராக வாங்க இல்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு நீங்கள் அட்டன்ட் பண்ணல அது நீங்கள் நார்மலாக மண்டே அன்னைக்கு வந்திங்கனாக்க உங்களுக்கு கராத்தே சிலம்பம் எதில் உங்களுக்கு விருப்பமோ அதில் சேர்த்து விட்றத்துக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம் அதோட ஃபீஸ் டிட்டியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நேரில் சொல்லுவோம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்